சொல்லுங்கள்

ஓகேங்க ஆமாம்ங்க ஷூரா என்ட்ரன்ஸ் வச்சிதான் எடுப்போங்க ஆ என்ட்ரன்ஸ்ஸு ஆ நீங்கள் அடுத்த வாரம் வர சொல்லிவிடுங்க என்ட்ரன்ஸ் வச்சிடலாங்க அதற்கப்பறம் என்ட்ரன்ஸில் பாஸ் ஆனால் அப்படியே எடுத்துக்குவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆ ஆமாம்ங்க என்ட்ரன்ஸில் பாஸ் ஆனால் மட்டும் தான் எடுத்துப்போங்க பையன் என்ன எடுக்கலான்ட்டு ஒரு முடிவில் இருக்குறீங்க பையன் என்ன குரூப்பு எடுக்கலான்ட்டு இருக்கிறானுங்க சரி சரிங்க

ஓ சரி சரி சரிங்க எங்களுது வேனு இந்த இதெல்லாம் பார்த்தீங்களா எப்படி வரும் நீங்கள் உள்ளேயெல்லாம் வராதுங்க மெயினில் தான் நீங்கள் கொண்டு வந்து விடுறமாரி இருக்கும் ஓகேங்க சரிங்க நீங்கள் ஓகேங்க நாங்கள் பெஸ்ட்டாக கொடுக்குறோங்க அதனால் எல்லாரும் பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க எங்களோட டீச்சர்ஸ் பார்த்தீங்கனாலும் சரி அவங்க எல்லாருமே நல்லா ஸ்பெஷலாக இருப்பாங்க நல்லா எல்லாமே ஸ்பெஷலாக சொல்லி கொடுக்குறாங்க எங்கள் ஸ்கூல்லை பற்றி நாங்களே சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்கள் விசாரிச்சு பார்த்துருப்பீங்க அதனால் நீங்கள் வந்து பாருங்கள் பையனை கூட்டிகிட்டு வாங்க ஆ பார்த்துக்கலாம் ஆ ஓகேங்க ஓகேங்க ஓகே தேங்க் யூ ஃபீஸ்ஸு நீங்கள் வாங்க பேசிக்கலாம் நேரில் வாங்க ம் ஆமாம்ங்க நானூற்தைம்பதுக்கு மேலே இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம் ஓ ஆ ஓகேங்க தேங்க் யூ